இப்போல்லாம் குழந்தைங்க ஃபோன் பார்க்கறதிலியே அதிக நேரத்தை செலவிட்டுறாங்கள் அதுக்கு பதிலாக பேரெண்ட்ஸ் வந்து மற்ற விளையாட்டுகள் பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இப்போது கேரம் போர்டு விளையாட செஸ் விளையாட அந்த மாதிரி விளையாட்டுகள் பற்றி குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தால் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறத அவங்க மறந்துருவாங்கள் மறந்துட்டு இந்தமாதிரி விளையாட்ல் வந்து அவங்க கான்சண்ட்ரேட் பண்ணி நல்லா விளையாடுவாங்கள்